இப்போ வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டு ஆரம்மிக்கிறோன்னா இப்போ ஒரு ஏரியாவில் சூப்பர் மார்க்கெட் ஆரம்மிக்கிறோன்னா இந்த அந்த சைடில் வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்கா அப்டியே இருந்தாலும் அங்கே விற்கிற பொருள் இங்கெல்லாம் இருக்கா இந்த கடையிலியும் இருக்கும் அந்த கடையிலியும் இருக்கும் அதில் வந்து ரேட்டிங்கில் கம்மி பண்ணிக்கணும் இப்போ அங்கே வந்து ஒரு பொருள் பத்துருவானு விற்கிறாங்கன்னா இங்கே வந்து ஐம்பதுருபா ஐநூறு பைசா அப்படி விக்கணும் அங்கே அங்கே அவங்கள்ட்ட ரெகுலர் கஸ்டமர் இருப்பாங்க அந்த கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட எப்படி தக்க வெச்சுக்கணும் அப்பிடில்லாம் பார்த்துக்கணும் அதே மேரி சண்டைகள் எல்லாம் வரும் தான் இருந்தாலும் நம்ம நம்ம சமாளிப்பு தான் தெறமை தான் அங்கே கடையை ரன் பண்ணுறது அதேமாரி வந்து அவார்னஸ் நம்ம கடையோட கடையை வந்து டெவலப் பண்ணணும்னா எப்பிடில்லாம் டெவலப் பண்ணலாம் அப்போ அவார்னஸ்லாம் கொடுக்கணும் அவார்னஸ்லாம் கொடுத்தா தான் பீப்பிளுங்க்குலாம் வெளியே வெளியில் மக்கள் அவுங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லைன்னா தெரியாது இங்கே ஒரு கடை சூப்பர் மார்க்கெட் இருக்குனே யாருக்கும் அப்றம் தெரியாது அவார்னஸ்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும் அதுக்கப்றம் தான் என்ன அந்த அந்த ஏரியாலாம் சேஃப்டியாக இருக்கா அங்கே இருக்கிற பசங்கள்லாம் நல்ல பசங்களா கொஞ்சம் சேஃப்டியான ஏரியா தானா அப்பிடில்லாம் பாத்துக்கணும் அதேமாரி தண்ணி வசதி கரெண்ட்டு பில் கரெண்ட் வசதிலாம் இருக்கா நம்மளுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு ஸ்டோர் ஆரம்மிச்சி சூப்பர் மார்க்கெட் கூட ரன் பண்ணிக்கலாம்